நுகர்வோர் எப்படி நிலையானது மற்றும் நெறிமுறைகளை கால்நடை வளர்ப்பு முறை என்றால் நம்ம கால் கால்நடை முறை ஆடு மாடு எல்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்புறம் கோழிகள் காடை இந்த வகையானெலாம் நம்ம எங்கள் வீட்லேயே வளருது நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி மாடுகள் எடுத்துக்கின பால் கறச்சு அதெல்லாம் வீட்டுக்கு பால் கொடுக்குறோம் இப்போது இந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் இருக்கிறது நாங்கள் இதுக்கு ஆதரிக்கிறோம் அப்புறம் உள்நாட்டில் பெறப்பட்ட ஆர்கானிக் மற்றும் இப்போ இயற்கையாக வந்து இப்போது நாட்டுக்கோழி வெள்ளாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் விலங்கு பொருட்களை தேர்ந்தெடுக்கிறோம் சிறு விவசாயிகளை ஆதரிப்பது என்றால் இப்போது சின்ன சின்னதாக இப்போ கோழி கோழிகள் எல்லாம் வாங்கி அதில் வந்து முட்டை வரதெல்லாம் நாம் வந்து அதை விற்று நம்ம அந்த அந்த ஷேவிங் பணத்தெலாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சின்னச் சின்ன ச இப்போ காடை வளர்ப்பு கோழிகள் அப்புறம் நாம் அந்த கோழியை வந்து இதுக்கூட சிக்கன் கடைகள் எல்லாம் அந்த மாதிரி அங்கேயும் கொடுக்கலாம் முட்டைய விற்கலாம் முட்டைகள் எல்லாம் வரது இந்த மாதிரி எல்லாம் நம் நம்மளுக்கு யூஸ் ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்புறம் நிறைய திட்டங்கள் தொழில்கள் இது செய்கிறதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஸ்கீம் எல்லாம் இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க அப்புறம் இந்த தொழிலை சிறப்பாகவும் எளிதாகவும் எப்படி செய்யலாம்னால் இப்போது வந்து கோழிக்கு ஒரு நிறைய தோட்டம் இந்த மாதிரி க ஷெட் ஷெட்டு அடிச்சு அங்கே நிறைய வளர்க்கலாம் ஆடுகள் எல்லாம் வளர்க்கலாம் ஆடுகளை வந்து இந்த சீசன்ஸ் வரும் இந்த பக்ரீத் சீசன் அதுக்கெல்லாம் நம்ம விற்கலான்னு சந்தையில் போய் விற்றா நம்மளுக்கு நிறைய லாபம் எல்லாம் வரலாம் அந்த மாதிரி அப்படின்னுட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் ஏதாவது கோரிக்கை வந்து எந்த கோரிக்கையும் இல்லை